எனக்கு ஃபிரண்ட்ஸ்சோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அவிங்களோட இருந்தால் டைம் போகிறதே தெரியாது ஜாலியாகருக்கும் அவிங்களோட இருக்கும் போது இப்போது நான் வீட்டில் தான் என்ன தான் பிரச்சினயா இருந்தாலும் அது அவிங்கள பார்க்கும் போது எல்லாமே மறந்திடும் அவிங்கள வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஃபர்ஸ்ட் திங்க் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணவே விட மாட்டாங்க அவ்வளோ ஜாலியாகருக்கும் இப்போது காலேஜ் டைமெலாம் போனோம்னால் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்பது மணிக்கு போனோனா டைம் போறதே தெரியாது நாம் படிக்கிறோமோ இல்லையோ போறோம் ஜாலியாகருக்கும் சைட் அடிக்கிறோம் ஸ்டாஃப் கிட்டே திட்டு வாங்கினாலும் மொத்த கேங்கும் திட்டு வாங்கிட்டு வெளியே நின்றுட்டு பனிஷ்மென்ட் வாங்குகிற ஒரு ஃபீலே இருக்காது ஃபிரண்ட்ஸோட இருந்தால் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இப்போ ஃபிரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் கேரளா ட்ரிப் போனோம் நாங்களாக வந்து ஸ்டாஃப் எல்லாம் கேட்டு நாங்களாக பஸ் வந்து புக் பண்ணி நாங்களே எல்லா திங்சும் நம்ம

காலேஜு முடித்திட்டு அங்கே பஸ்க்கு வரது டைமிங்கே தெரில எப்போது காலேஜ் முடிஞ்சுது நாங்கள் எப்போ வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண போறோம்னே தெரில அந்த அளவுக்கு எக்ஸைட்மென்ட்டாக இருந்துச்சு ஃப்ரண்ட்ஸோடு இருக்க இருக்கும் போதே நாங்கள் பஸ்ஸில் வந்து ஒன்றா ஜாலியாக விளையாடிகிட்டு ஒவ்வொரு லவ் ஸ்டோரி எல்லாம் பேசிகிட்டு ஜாலியாருந்துச்சு அப்படியே கேரளா போய் கேரளாவில் வந்து நாங்கள் ஃப்ரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரக்கிங் போனோம் ட்ரக்கிங்கில் போய் ஒரு ஃபால்ஸ்சுக்கு போனோம் ஃபால்ஸில் வந்து நாங்கள் நடந்து பேசிகிட்டு போறதே தெரியலை அவ்வளோ ஜாலியாருந்துச்சி ட்ரக்கிங் போய் ஃபால்ஸில் போய் நல்லா குளிச்சுட்டு நாங்கள் ஒன்றா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு எல்லா ஸ்டாஃப் எது ஸ்டூடண்ட் எதுனே தெரியாமல் எல்லா வயது வித்தியாசமே தெரியாமல் எல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கேயும் வந்து நாங்கள் வந்து சமச்சு சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு நாங்கள் இங்கிருந்து எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே போய் ஒரு கேம்ப் ஃபயராட்டம் போட்டு அங்கே நாங்கள் சமச்சு ஒரே தட்டில் எல்லோரும் சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு அது தனி வேறு ஒரு ஃபீல் மாதிரி இருந்துச்சு அதே நாங்கள் ரிட்டன் வரும் போது எங்களுக்கு அந்த ஃபீலே கிடயாது மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி போனோமோ ஒரு டயடே இல்லாமல் எந்த ஒரு பிரச்சினையும் இல்லாமல் நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்து அவ்வளோ ஜாலியாகருந்தோம் எப்போது ட்ரிப் போனோம் எப்போது ரிட்டன் வந்தோம்னு கூட தெரியாது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு மறுபடி இங்கே வந்து அந்த நாயத்தை நாங்கள் வந்து நாங்கள் இது பண்ணினோம் அது பண்ணினோம் எல்லாத்துக்கிட்டேயும் அதை வந்து அதை பற்றி நம்ம பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சூப்பராருந்துச்சு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து இன்ஸ்ட்டாவில் ஸ்டோரி போட்டு ரீல்ஸ் பண்ணி நல்லா ஜாலியாருந்துச்சு அதை பற்றி நாங்கள் வந்து வேறு டிப்பார்ட்மென்டில் பேசி அவிங்களுக்கு நாங்கள் பண்ணதை வந்து எக்ஸைட் ஆகி அவிங்களும் நாங்களும் ட்ரிப் போய் நாங்களே ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போட்டி போட்டு எல்லாம் வந்து நாங்க ப்ளான் பண்ணி ட்ரிப் எல்லாம் போயிருக்கோம்